இப்போ வந்துங்க கேமரா நாங்கள் யூஸ் பண்றது வந்து எங்கேயாச்சி கோயிலுக்கு போனால் ஊரில் எல்லாம் நோம்பு வரும் அப்போல்லாம் எடுத்து வச்சிக்குவோம் அப்புறம் பார்க்கு இந்த மாதிரி எ எங்கள் சொந்தக்கார விசேஷத்துக்கெல்லாம் போனால் நிறைய எடுத்துக்குவோங்க அது ஏன்னால் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் ஞாபகார்த்தமாக எடுத்து பார்த்துக்குவோம் ஆல்பம் பண்ணி வச்சிக்குவோம்